ரொம்ப நாள் நாங்கள் எங்கேயுமே வெளில போக வேண்டிய வேலை எங்களுக்கு இருந்தது இல்லை என்னக்கியாவது ஒரு நாள் கோவிலுக்கு போகிறோம் ரெண்டு மூணுநாள் தங்க வேண்டியது இருக்குது அப்படிங்குற பட்சத்தில் என்ன பண்ணுவோனால் இப்போது வேலி ஃபஸ்ட்டு சரியாக இருக்கான்னுதான் பார்ப்போம் கோ ஒரு தோட்டத்தை வச்சிருக்கிறோம் செடிலாம் போட்டிருக்கறோனா அதுக்கு வேலிதான் ஃபஸ்ட்டு சரியாக இருக்கானு பார்க்கணும் ஏன்னா அக்கம் பக்கத்தில் ஆடு மாடு அது இதுனு நிறையா வச்சிருக்கிறாங்க நம்ம போயிட்டோம் அப்படினா யார் ஆடு மேய்ஞ்சிருக்கு என்ன பண்ணியிருக்கு நமக்கு எதுமே தெரியாது அதனால் என்ன பண்ணுவோம் வந்து யாராவது ஒரு ஆள் வச்சிட்டுதான் நாங்கள் போவோமே செடிகளை பார்த்துக்குறதுக்குனே பக்கத்து வீட்டுகாரங்கள யாராவது ஒருத்தங்கள வந்து பார்த்துக்க சொல்லிட்டுதான் போவோம் எதுக்குனா கேட்டோம்னா ஏன்னா எங்கள் தெருவில் வந்து நிறையா ஆடு மாடு இதலாம் நிறையா இருக்குது செடிகளை தின்றுடுச்சுனா திரும்ப அது வந்து அதுதான் ஆ ஆடு கடிச்சிட்டுனால் அந்த செடி திரும்ப வளரவே வளராது அதுக்காக நாங்கள் என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு வந்து கம்பி வேலிதான் வைப்போம் சுற்றியும் கம்பி வேலியும் முள் வேலியும் வச்சு சுற்றி பூட்டி வச்சுட்டு பூட்டு ஒன்று போட்டுட்டுதான் போவோம் ஆடு வந்து தாண்ட முடியாத அளவுக்கு வேலி வெச்சுட்டுதான் நாங்கள் போவோம் அப்புறம் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்கள்கிட்ட சொல்லிட்டு போயிடுவோம் ஒருத்தங்கள்ட்ட இந்த மாதிரி செடி இருக்குது பார்த்துங்க திரும்பி வரத்துக்கு ரெண்டு மூணுநாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டுதான் நாங்கள் போவோம் நம்ம போயிட்டு வந்து பார்க்குறப்ப செடி செத்து போயிடுச்சு தண்ணி ஊற்றாம இல்லை ஆடு தின்று போச்சு அப்படினா அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஏன்னால் குழந்த மாதிரி ஒரு செடியை வந்து நம்ம பார்த்துக்குறோம் வளர்க்குறோம் அது திடீர்னு இப்படி இருக்குனால் அது ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அதனாலதான் நாங்கள் வந்து சரி யார்ட்டேயும் எதும் சண்டை போட்டுக்க வேணாம் அப்படின்னுட்டு இந்த மாதிரி நாங்கள் வேலி வச்சு பூட்டிவிட்டு போயிடுவோம் அந்த மூணுநாளுக்கும் தண்ணி தேவைப்படும் அப்படிங்கறதுனால நாங்கள் என்ன பண்ணுவோம் பெரிய ட்ரம்மில் வந்து தண்ணிய ஃபஸ்ட்டு மொதல் நாளே பிடிச்சி வச்சிடுவோம் ஏனால் தண்ணிக்கும் இந்த செடி இருக்கிற இடத்துக்கும் தண்ணிக்கும் ரொம்ப தூரம் நாங்கள் வந்து டாப் போட்டு இழுத்துடுவோம் ஆனால் பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படி செய்ய மாட்டாங்க இல்லையா அதனால் என்ன பண்ணுவோம் ஒரு பெரிய ட்ரம்மில் தண்ணி பிடிச்சி வச்சு அதில் ஒரு குழா மாதிரி அதில் சொருகி அந்த திரும்பு ட்ரம்மில் செட் பண்ணியிருப்போம் ஆட்டோமெட்டிக்காக அந்த திருகிவிட்டாலே போதும் எல்லா செடிகளுக்கும் தண்ணி போயிடும் அந்தளவுக்கு நாங்கள் வந்து பாத்தி பாத்தியா கட்டி வச்சுருப்போம் அதை ஜஸ்ட் திருகி மட்டும் விட்டா போதும் கொஞ்ச நேரம் கழித்து ஆஃப் பண்ணால் தண்ணி எல்லா இடத்துக்கு போயிடும் அந்த மாதிரிதான் நாங்கள் செட் பண்ணி வச்சுட்டு போயிருக்கோம் யாருக்கும் கஷ்டத்த கொடுக்க கூடாது அப்படிங்கறதுக்காகவே நாங்கள் இதை மட்டும் நாங்கள் அடிக்கடி ஃபோன் பண்ணி கேட்டுப்போம் இந்த மாதிரி செடியை கொஞ்சம் பார்த்தீங்களா தண்ணி இருக்கா அப்படின்னு மட்டும் அந்த மூணு நாளில் ஒன்றும் ஆகிட போகிறது இல்லை இருந்தாலும் அது தண்ணி இல்லாமல் காஞ்சு போயிடுத்துனா அது பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படிங்குறதுனாலயும் நாங்கள் வந்து இந்த மாதிரி யாராவது ஒருத்தங்கள்ட்ட சொல்லிவிட்டு போய்விடுவோம் அவங்களுக்கு சம்பளமும் கொடுத்துருவோம் அந்த மூணுநாள் மட்டும் பார்த்துக்குங்க நாங்கள் வந்து சம்பளம் கொடுத்துட்றோம் அப்படின்னு ஏன்னா கத்திரிக்காய் செடி வெண்டக்காய் செடி தக்காளி செடி எப்படின்னா ஒரு பெரிய தோட்டமே இருக்கறதுனால் அது வந்து ரொம்பவே எங்களுக்கு வந்து வருமானத்தை கொடுத்துக்குட்டு இருக்குது அதில் வந்து ஒரு பங்கு நான் அவங்களுக்கு கொடுக்குறதுனால நமக்கு எதுவுமே ஆகிட போறதில்லையா அதனால நாங்கள் என்ன பண்ணுவோம் இந்த மாதிரியான விஷயத்துங்களில் நாங்கள் செய்வோம்